இப்போது பைக்கில் மேக்சிமம் வந்து சவாலான இதுனால் ஆஃப் ரோடிங் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னால் வந்து இந்த மலை பாதைகளில் கரடுமுரடாக இருக்கும் கொஞ்சம் மலை மேலே ஏற ஏற ஃபாகு எல்லாம் இருக்கிறதுனால வண்டி வந்து எது வரதுப்போகிறது எதுவும் தெரியாது அதெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேக்சிமம் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து ஏற்காடு ஏலகிரி ஒகேனக்கல் அப்படின்ட்டு நிறைய ஹில் ஸ்டேசன்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து நாங்கள் போவோம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் போகிறதுக்கு முன்னால் எல்லாம் செக் பண்ணிட்டு காற்று சர்வீஸ் பண்ணிட்டு பெட்ரோல் கிட்ரோல் எல்லாம் போட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு ஹெல்மட்டு க்ளவுஸு எல்லாம் பர்ஃபக்டாக ரெடி பண்ணிட்டு தான் போவோம் ஏன்னால் வந்து ஜாக்கெட்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போவோம் மெய்னாக வந்து இந்த ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஏற்காடு ஏலகிரிலலாம் ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் சின்ன சின்ன கிராமத்துக்கு இந்த திரிலுக்காகவே ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வழிலலாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அது வந்து மேக்சிமம் நாங்கள் வந்து தவிர்த்துடுவோம்